என்னுடைய தமிழ் தாய் மொழி தமிழை ஏன் தாய் மொழின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லைனா ஏன் மூத்த மொழின்னு சொல்றோம் தமிழ் வந்து இப்போ மட்டும் கிடையாது இந்த உலகம் தோன்றிய இடமான லெமூரியா கண்டத்திலிருந்து தமிழ் இருந்துள்ளது உலகிலுள்ள பன்மையானா மொழிகள் பல அந்த பன்மையான மிக சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி மட்டும் ஒரு மொழின்னு எடுத்துகிட்டிங்கனா அந்த மொழிக்கு வந்து இலக்கண வளம் இருக்கணும் இலக்கிய வளம் ஒன்று இருக்கணும் இப்போ தமிழ் கேட்டீங்கனா வந்து இலக்கியத்திலேயும் இருக்கு இலக்கணத்திலேயும் இருக்கு இந்த இலக்கியம் இலக்கணம் இப்போ எழுதப்பட்டதா அல்ல இந்த இலக்கணம் இலக்கியமும் முற்காலத்தில் எழுதப்பட்டது அதாவது சங்கக் காலத்தில் எழுதப்பட்டது சங்கக் காலம் என்பது என்ன சங்கக் காலம் என்பது பல அறிஞர்கள் இருப்பாங்கள்ல பல அறிஞர்கள்னா கவிஞர்கள் யார் ஔவையார் திருவள்ளுவர் இளங்கோவடிகள் அவங்கள்லாம் எழுதின பீரியடில் உள்ளது இந்த பீரியடில் எழுதப்பட்ட புக்கு வந்து இந்தியாவை தமிழக தமிழகத்தை தவிர்த்து உலகம் ஃபுல்லாக வேற எங்கேயுமே இருக்காது ஸோ உலக உலகத்துக்கு தேவையான நீதிகளை முற்காலத்தில் சொன்ன காரணத்தினால் தமிழ் மொழி இன்று மட்டும் இல்லை என்றும் திறமையாக செழித்தோங்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்லாம் மூத்த மொழி தமிழ் சொல்றாங்ன்னு ஏன் கேட்டிங்கனா வந்து பிற மொழிகள்லாம் வந்து தற்காலத்தில் தான் தோன்றிய மொழி ஆனால் தமிழ் அப்பிடி கிடையாது பல நூற்றாண்டு முன்னாலே முன்னோர்களுக்கே தோன்றின மொழி அந்த தமிழ் மொழி ஆகிய தாய் மொழியை கற்பதில் நான் மிகப் பெரிய பெருமை அடைகிறேன்